கிராமப்புறத்தில் மக்கள் விளையாடும் விளையாட்டு மிக பெரிய அளவிலே இல்லை என்றாலும் கபடி ஓடி பிடித்து கண்ணாமூச்சி சில்லிக்கோடு கயிறு இழுத்தல் மாடு பிடித்தல் இது போல விளையாட்டுகளெலாம் மாடு பிடித்தல் அப்படிங்கறது ஏறு தழுவுதல் வீர விளையாட்டு அதை நம்ம விளையாட்றது மூலம் நம்ம உடம்பு வலிமை பெறுகிறது அதனால் நம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஆகிறோம் அதை வச்சுக்கிட்டு நம்ம பெரிய லெவெலில் கூட பாக்ஸிங் ட்ரை பண்ணலாம் எம்எம்ஐ ட்ரை பண்ணலாம் ஃபைட்டிங் நிறைய போகலாம் இல்லைன்னா பாடி பில்டிங் போகலாம் அது மட்டும் இல்லாமல் கபடி விளாட்றோம் கபடி நம்ம ஊரில் வெட்டப்படி கொஞ்சம் டோர்னமெண்ட் லெவெலில் வெளாடலாம் அது மட்டும் இல்லைன்னா அதை வச்சே நம்ம ஸ்டேட் லெவல் நேஷ்னல் லெவல் இன்டர்நேஷ்னல் லெவல் கூட விளாட்லாம் அது நம்ம சின்ன ஒரு கிராமத்தில் இருந்து ஆரம்மிக்குது கிரிக்கெட் நம்ம ஊரில் விளாட்ற சின்ன சின்ன கேம்தான் அதில் நிறைய இன்ஸ்பைர் ஆகி கூட இப்போ பெரிய பெரிய கிரிக்கெட்லாம் இருக்காங்க அதனால் ஊரில் விளையாட்ற விளையாட்டலாம் ரொம்ப முக்கியம் இல்லேனாலும் எல்லா விளையாட்டை கற்றுக்கிட்டாலும் நம்ம பெரிய பெரிய விளையாட்டையும் விளாட்லாம் கபடி ஏறு தழுவுதல் விளையாட்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமான விளையாட்டு தமிழ் கலாச்சார பாரம்பரிய விளையாட்டு இதெலாம் கற்றுக்கிட்டா கூட நம்ம பெரிய பெரிய மேட்செலாம் போய் விளாட்லாம் அதெலாம் நம்மளோடய தனித்திறமை மிகவும் அதிகரிக்கும் பாடி பில்டிங் போகலாம் அது மட்டும் இல்லாமல் கிட்டிப்புள் கிரிக்கெட்டோடய ஸ்டாட்டிங் வெர்ஷன் இதெலாம் கிராமத்துலேருந்து ஆரம்மித்ததுதான் ஸோ கிராமத்தில் இருக்கற ஸ்டாட்டிங் இப்போலாம் பெரிய லெவலில் இருக்குது அது ஒன்றும் பெரிய பிரச்சினை இல்லை கிராமத்துக்கும் பெரிய பெரிய விளையாட்டுக்கும் சம்மந்தமே இல்லாததுன்னு இல்லை எல்லாம் கிராமத்தோடய ஸ்டாட்டிங்தான் இப்போ பெரிய பெரிய விளையாட்டா இருக்குது